எனக்கு சிட்டியை விட விழுப்புரம் தான் பிடிக்கும் ஏன்னால் நான் பிறந்தது வளர்ந்தது சிட்டி அங்கே இருந்து பார்குறதை விட இங்கே விழுப்புரத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஒரு நின்று என்ன ஏதுங்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் எல்லாமே வரும் ப்ளஸ் இங்கே முதியோர்கள்கிட்டே எல்லாம் அதிகமாக பேசுவோம் வயசில் பெரியவங்கள் கிட்டே மரியாதை கொடுப்போம் அதை நின்று பேசுகிற அளவுக்கு டைம் எனக்கு இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டேன் ஃபார்மிங் அக்ரிகல்சர் இங்கே அந்த லேண்ட் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் செட் ரொம்ப அமைதியாக இருக்கும் எப்போது டென்ஷன்னாக இருந்தாலும் வெளியில் போய் கொஞ்சம் அந்த பீஸ்ஃபுல்லான லேண்ட்டில் இல்லைனா பேர்ட்ஸ் அனிமேல்ஸ்சை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அந்த பீஸ்ஃபுல்நெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் எனக்கு விழுப்புரம் ரொம்ப பிடிக்கும்